ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாங்க மேடம் ஆமாம் யாசிம் தான் பேசுகிறது உங்கள் வீட்டுக்காரரு பேர் என்னங்க ஆ ஓகே சொல்லுங்கள் ஆ என்ன ப்ராப்ளம் அது உங்கள் லேப்டாப்பில் உங்களது என்ன கம்பெனி லேப்டாப்பு ஓ புது பேட்டரி போட்டிருக்கீங்க ஆனால் சார்ஜு நிற்கல ஓகே நீங்கள் ஓஎஸ் ஏதாவது புதுசாக மாற்றீனீங்களா ஓகே அப்படியும் சார்ஜ் நிற்கலனா அது மதர்போர்ட்டில் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் நேரில் தான் எடுத்துகிட்டு வரணும் அது எப்படி இருந்தாலும் ஒரு தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்து ஐந்நூறுரூவாக் கிட்டே ஆகிடும் கடை காலையில் எட்டு மணியிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகிருங்க ஓ அப்படியா சரி நீங்கள் எடுத்துரு வாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்லாம் சரி நீங்கள் எடுத்துரு வாங்க பார்த்துட்டு நான் சீக்கிரமாக மாற்ற முடியுன்னால் மாற்றிட்லாம் அது ஏன்னால் மதர் போர்டு ஐசி ஃபால்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் நம்ம மாற்றிட்லாம் ஓகே கால் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் ஓகே தேங்க் யூ